தோட்டக்கலை தோட்ட வேலை இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தோட்ட வேலையில் என்ன பண்ணணும்ன்னா நிறையா செடி கொடி மரங்களை வளர்க்கறதும் தோட்ட வேலையில் நடக்கும் இயல்பாகவே தோட்டக்கலை அப்படின்னா என்னென்னா செடி கொடி மரங்கள் வளர்ப்பு பற்றி படிப்பது தான் தோட்டக்கலை அப்படின்னு அதாவது ஆர்டிக்கல்ச்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க சில தோட்ட வேலையை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சின்ன வயசில் இருந்தே எனக்கு சுற்றுச்சூழல்னா ரொம்ப பிடிக்கும் அது இல்லாமல் எனக்கு புவிசார் புவிசார்பு புவிசார்பு உள்ள அனைத்து துறையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் எனக்கு இவ்வளோ சின்ன வயசில் இருந்து ஆர்வம் வந்து அதிகமானதே காரணம் முக்கிய காரணம் அது இல்லாமல் நான் சுற்றுச்சூழலை ரொம்ப ரொம்ப ரசிப்ப ரசிப்பவன் ரசிப்பேன் சுற்றுச்சூழல் மாசடைவது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்காது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் பார்த்தேன்னா அதனால் தான் நான் முடிவு பண்ணேன் நான் வந்து சொந்தமாக வீட்டில் செடி கொடி மரங்களை வ வளர்க்கணும் அப்டிங்கிறதுக்காக அப்டிங்கிறது தோட்ட வேலைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தோட்ட வேலையை வந்து மலைகள் மலை பிரதேசங்களுக்குள்ளே மட்டும் இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன தோட்ட வேலைகள் பெரிய பெரிய மலை தோட்டங்களில் மட்டும் அமையாது அதனால் வந்து தோட்ட வேலை அதாவது தோ மே மெயினாக தோட்ட வேலை எங்கெல்லாம் நடக் நடக் நடக்கும்னா மலைப்பிரதேசங்கள்ல அதாவது நீலகிரி ஏற்காடு கொடைக்கானல் அந்த மாதிரியான ஒரு மலை மலை மலை சார்பு உற்ற மாவட்டங்களில் மட்டுந்தான் இருக்கும் தமிழ்நாடு மாவட்டங்கள் நான் குறிப்பிட்டது ஸோ தோட்டக்கலைனா அது வந்து தேயிலை டீயி காஃபி அது மட்டுமே இல்லை தோட்டம் வேலைணும் அது நம்ம சொந்தமாக வீட்டில் தோட்டம் அமைக்க அமைக்கிறதுக்காகட்டும் இல்லை சின்ன நர்சரி கார்டன் வைக்கறதாகட்டும் அது எல்லாமே வந்து தோட்டக்கலை தோட்ட வேலையில் உள்ள வரும் ஸோ தோட்ட வேலை வீட்டுக்கு நடைமுறைகளை எப்டி கையாள்வது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன செடிகளை வந்து வெக்கிறது வந்து நாளைக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு மரம் குன்றுகள் அந்த மாதிரி ஆகலாம் ஸோ இந்த சின்ன சின்ன விதைகளை போட்டு வெக்கிறது நாளைக்கு பெரிய மரமாக வந்து நிற்கும் தோட்ட வேலையை வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தால் பண்ணலாம் இல்லை வீட்டு மாடியில் மாடித் தோட்டம் என்ற பெயரில் வைக்கலாம் ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு அஞ்சு அந்த மாதிரி செடிகளை வெச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோட்ட வேலையை நீடிப்பு செய்யலாம் அதாவது ஒரு எப்படி நீடிப்பு செய்யலாம் அப்படின்னா வீட்டு மாடி தோட்டத்தில் மாடி வீட்டில் மாடி தோட்டத்தை அதாவது மாடி தோட்டத்தில் சின்ன சின்ன குட்டி மாடி தோட்டத்தை உருவாக்கி அத வந்து நல்லா செ உரம் போட்டு எல்லாம் பண்ணிக் கொடுத்து நல்லா அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து செடியை வந்து எந்த ஒரு கெட்ட எந்த ஒரு கெட்ட இது இல்லாமலும் வளர்க்கலாம் ஒரு செடியை வந்து அதை நம்ம வெளிய விற்கவும் செய்யலாம்